ஆ சஞ்சய் நர்சரி அண்ட் கார்டனா இல்லை இல்லை நாங்கள் பூச்செடி வாங்குறதுக்காக கஸ்டமரு கொஞ்சம் ஃபோன் அடிச்சுருந்தோம் ஆ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஃபோன்னு உங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுத்தாங்க பூச்செடிலாம் என்னென்ன செடி வச்சுருக்கிங்க ஆ ஓகே

இல்லை எனக்கு எல்லா செடிலியுமே கொஞ்சம் கலந்து வாங்கிற மாதிரி தான் பார்க்கணும் எல்லா செடிலேயும் ஓகே எனக்கு ஒரு அஞ்சு பேக்கேஜ் மாதிரி வேணும் பூச்செடியில் மட்டும் இல்லை இல்லை ஒரு ஃபங்க்ஷனு மண்டபத்தில் ஆ மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி ஆ அந்தமாதிரி வேணும் ஆ வெளிலெல்லாம் நிறையா ரேட் சொல்கிறாங்க உங்கள்ட கம்மியா இருக்கும்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு

ஆ மொத்தம் பத்துக்கு மேலே பத்து வாங்குவோம் ஆ ஓகே ஆ அப்புறம் அந்த டெலிவரியெல்லாம் இருக்குமா டெலிவரி ஆ ஓகே சார் இப்போ ஆ இல்லை சார் இந்த மண்டபத்துலே டெலிவரி ஆ மண்டபத்தில் நீங்கள் டெலிவரி பண்ணிருங்க முனிஸ்பல் காலனியில் முனிஸ்பல் காலனியில் பிகே மஹால் இருக்கு ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு ஆ முனிஸ்பல் காலனி பிகே மஹால் என்ன சார் என்னது சார் பிகே மஹால் ஆ எயிட் நைன் ஆ இதான் ஏன் போன் நம்பரு இதை என்னைய அப்படியே ஆட் ஆட் பண்ணிடுங்க பெயரு மணிகண்டன் ஆ மன்டே அன்னைக்கு வந்து கொடுத்துருங்க ஆ ஓகே ஆ ஓகே போட்டுருக்கேன் இதே அந்த ஜிபேயில் அனுப்பிச்சிட்லாமா ஆ சரி ஓகே ஆ தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்